வணக்கம் பாட்டு பாட்டுங்கிறது சின்ன பிள்ளைங்கள்லருந்து பெரியவங்க வரையும் எல்லாத்துக்கும் பிடிக்கிற ஒரு விஷயம் தான் அந்த விஷயம் தான் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் நான் எல்லா சூழ்நிலையிலையும் எல்லா கஷ்டத்துலையுமே எல்லா இதுலேயுமே நான் பாட்டுதான் ரொம்ப கேட்பேன் ஏன்னா எனக்கு அவ்வளவு பிடிக்கும் பாட்டு கேட்குறதுக்கு என் மைண்டு வந்து அவ்வளோ ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு பாட்டுங்கிறது எனக்கு ஒரு லைஃபோட ஒரு ஒன்றிய ஒரு விஷயம் தான் வந்து பாட்டு கேட்குறது பாட்டு பாட்டு பாட்டு எப்போ பார்த்தாலும் பாட்டு தூங்கிகுறப்ப பாட்டு வேலை செய்கிறப்பையும் பாட்டு நடக்கிறப்பையும் பாட்டு எல்லா விஷயத்துக்கும் நம்ம நான் டென்த்து எக்ஸாம் படிக்கிறப்ப கூட பாட்டை கேட்டுட்டு தான் நான் எக்ஸாம் எழுதுனேன் அவ்வளவு பிடிக்கும் பாட்டு பாடுறது பாட்டை கேட்குறது அதே இளையரா இளையராஜா சாங்னா கேட்டிங்கனா மனசுக்கு அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கும் அதுனால இளையராஜா பாட்டுங்கிறது அவ்வளோ ஒரு இதாக இருக்கும் ரொம்ப மெலோடி சாங்ஸு குத்துப்பாட்டு எந்த ஒரு பாட்டையும் விடாமல் எல்லா பாட்டையுமே ரொம்ப பிடிக்கும் ஏன் அப்படின்னா அது அப்படியே என்னோடையே பாட்டு பாடுறது அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் யாரு எது கேட்டாலும் உங்கள் ஹாபிட் கேட்டாங்கன்னா நான் பாட்டு கேட்குறது பாட்டு பாடுறது அப்படி தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அது என்னோட என்னோட வந்து அது ஒன்றிய ஒரு விஷயம் அதனால வந்து பாட்டு பாடுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் கேட்குறது ரொம்ப பிடிக்கும் அது அந்த டைம் அந்த க்ளைமேட்டுக்கு ஏற்றமாரி அந்த அந்த க்ளைமேட்டுக்கு ஏற்றமாரி அந்த சுச்சிவேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஏற்றமாரிதான் நான் பாட்டு கேட்பேன் ஒவ்வொரு மைண்ட்செட்டும் நான் இப்போ ரொம்ப டென்ஷனாக இருந்தேனா ஒரு ரெண்டு பாட்டு கேட்டாக்கூட எனக்கு மைண்ட் வந்து என்னாகிரும் ரிலாக்ஸாகிரும் அந்த அளவுக்கு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது வந்து ஆடியோ சாங் ஆடியோ சாங்காக இருந்தாலும் சரி இல்லை நம்மளா எது பண்ணாலும் சரி சே எப்போ பார்த்தாலும் சிங் பண்ணிக்கிட்டேதான் இருப்பேன் அவ்வளோ பாட்டு பிடிக்கும் ஏன் அந்த பாட்டு மேல இவ்ளோ பைத்தியம் எனக்கு தெரியவே இல்லை ஏன்னா அப்படி எழுதுறாங்க பாட்டு என்னமா அவங்க கற்பனை எப்படிதான் அப்படி கற்பனையாக யோசிக்கிறாங்க என்னென்னு எனக்கு தெரியல அவ்வளோ பாட்டு பிடிக்கும் ஏன் பிடிக்குது அது என்னென்னு தெரியல எனக்கே அவ்வளோவு விஷயம் இருக்குது அந்த பாட்டுல ஒவ்வொரு ஒவ்வொரு கவிஞருமே அந்த பாட்டை பற்றி அவ்வளோ ஒரு தத்ரூவமாக இருக்குது நம்மயே இப்போ நடக்கிற லைஃப பற்றி நம்ம நடக்கப்போகிற லைஃபு எல்லாத்தபத்தியும் அந்த பாட்லேயே நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு சொல்கிறாங்க அதனால பாட்டு கேட்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாட்டுங்கிறது என்னோட லைஃபில் ஒரு பெரிய பார்ட் ஆஃப் த லைஃப் தான் அது பாட்டு கேட்குறது ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொகுடுக்குறேன்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் அது அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் கேட்டு பாருங்க அப்போ தான் உங்களுக்கும் தெரியும் பாட்டு பாடுறதுங்கிறது அவ்வளோ ஒரு நல்ல ஒரு விஷயம் தான் நீங்கள் என்ன தான் புக்கு ரீட் பண்ணாலும் அது ரீட் பண்ணாலும் உங்கள் மைண்டு ரிலாக்ஸ் ஆகாது ஆனால் பாட்டு அப்படி கிடையாது உங்களுக்கு ஏற்றமாரி நீங்கள் பாட்டு கேட்டு பார்த்திங்கன்னா உங்கள் மனது வந்து ரொம்ப ஒரு தைரியமாக ஒரு ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுவிங்க அதுமாதிரிதான் நானும் எனக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலையும் பாட்டு கேட்குறத என்னைக்குமே அவாய்ட் பண்ணதே கிடையாது அதனால எல்லாமே எப்பையுமே நீங்களும் நல்லா பாட்டு கேளுங்க எப்போயுமே சந்தோஷமாக இருங்க பாட்டுங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே ஒன்று தான் நம்ம பிறக்குறதுலருந்து இறக்குற வரையும் நம்ம கூட வர்றது மியூசிக் தான் அதனால எல்லாரும் வந்து பாட்டு கேட்டுட்டு சந்தோஷமாக இருங்க என்னைய மாதிரி தேங்க்யூ